நம்ம சாதாரணமாக பிரச்சாரம் பண்றமாதிரி நேரில் போய் நம்ம மைக்கை பிடிச்சி சொன்னால் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் புரியாது அதுக்கு பதிலா நம்ம இந்தமாதிரி புகைப்படங்களை இந்த செவத்துலையோ இல்லை பேப்பரில் பிரிண்ட் பண்ணியோ நம்ம செவத்துல ஒட்டுறப்ப மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க பார்க்குறத்துக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இப்போது மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்னு நம்ம வாயால் சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் யாரும் இன்ட்ரஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க அதுவே நம்ம ஒரு புகைப்படமாக அழகாக மரங்களை வரைஞ்சி அது நல்ல செழிப்பாக பச்சைப்பசேன்ட்டு இருக்கிறமாதிரி வரைகிறப்ப மக்களுக்கு அதில் ஒரு அது பார்ப்பாங்க நின்று பார்த்து அதில் ஒரு ஆர்வம் காட்டுவாங்க இப்போ பொது இடத்தில் மலம் கதிக்க க மலம் கழிக்காதீர் அப்படின்ட்டு நம்ம ஒரு இது எழுதி ஒட்டியிருக்கோன்னா அதை பார்த்துட்டு அந்த இடத்துல யாரும் இது பண்ணமாட்டாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க நம்ம ஓப்பனாக அதை யார்டேயும் வாயாலேயும் போய் சொல்ல முடியாது அதனால் இது புகைப்படமாக வரைகிறப்ப அவங்களா புரிஞ்சுக்கிட்டு படித்துட்டு போவாங்க அப்புறம் வளைவில் முந்தாதீர் வளைவில் முந்தாதீர் நம்ம அந்த கரெக்டாக அந்த வளைவு பகுதி இருக்கிற ரோட்டில் எழுதுகிறப்ப அதை பார்த்துட்டு டக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்பாங்க சரி வளைவில் முந்துகிறப்ப நமக்கு ஆப்போசிட்டில் என்ன வண்டி வருதுன்னும் நம்மளுக்கு தெரியாது அதனால கொஞ்சம் ஒரு செகண்டு அது நம்ம வரைஞ்சி ஒட்டி வைக்கிறப்ப வளைவில் முந்தினா இப்படி ஆக்சிரன்ட் ஆயிடும் உயிர் போயிடும் அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வை ஏற்படுத்துது இந்தமாதிரி புகை பிடிக்காதீர் அப்புறம் சீட் பெல்ட் அணிந்து செல்லவும் அப்புறம் குழந்தைகளை வந்து பத்திரமா வச்சிக்கவும் அப்புறம் பேங்க்குக்கு வெளியே பார்த்திங்கன்னா இந்தமாதிரி காசெல்லாம் காசு எடுத்துட்டு போனால் பத்திரமா வைங்க உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி வந்துட்டு கண்ணில் பெப்பர் ஸ்ப்ரே அப்புறம் இந்தமாதிரி அங்கே பாருங்கள் அங்கே யாரோ போகிறாங்க இந்தமாதிரி நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளோட பணத்தை திருடிட்டு போயிடுவாங்க இந்தமாதிரி இதுக்கும் ஃபோட்டோஸலாம் வெளியே ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பாங்க இந்தமாதிரி பண்றப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல யோசிக்க தோணாது டக்குன்னு அந்த புகைப்படத்தை பார்க்குறப்ப நம்மளுக்கு அது புரியும் நம்மளுக்கு எழுத்தாக எழுதியிருந்தா நம்ம நிறைய பேத்துக்கு படிக்க தெரியாது படிக்கவும் யாரும் அதுக்கு இன்ட்ரஸ்ட் எடுத்து போகமாட்டாங்க அதுவே நம்ம படமாக வரைகிறப்ப டக்குன்னு பார்க்குறப்ப எல்லா படிக்க முடியாத வயதானவங்களும் படிக்க தெரியாதவங்களும் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க அதை புரிஞ்சுக்கிறப்ப அது அவங்களுக்கே தெரியும் நம்ம வாயால் சொல்கிறதவிட நம்ம புகைப்படமாக சொல்கிறப்ப எல்லாத்துக்கும் புரியும் ஒரு ஆர்வம் எடுத்து பார்த்து அதுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அதனாலதான் புகைப்படம் வந்து அவ்வளோ முக்கியம்